சார் நான் காலேஜில் பயோலஜிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மென்ட்லேந்து பேசுறங்க சார் சார் நான் வந்து என்னோட ஐடி கார்டை தொலைச்சிவிட்டேன் சார் நான் நியூ ஐடி கார்டு வாங்கனும் என்ன சார் பண்ணனும் சார் இன்னைக்கு தான் சார் ஒரு டூ ஹௌவர்ஸ் முன்னாடி சார் காலேஜ் கேம்பஸில் தான் எங்கையோ மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சார் தேங்க் யூ சார்